மக்களோட எதிர்பார்ப்புகளும் ஏற்றத்தாழ்வுகளையும் வந்து நம்ப வந் இந்த பைக்கிங் ரேஸ் நம் பார்க்கலாம் சில பைக்கை வந்து நம்ப நார்மல் பைக் இருக்கு சில இதுல வந்துட்டு ச ரைடிங்னு தனியாக பைக்குள்கள் இருக்கு பொருளாதார சூழ்நிலையில் வந்து பின் தங்கிய மாணவர்களும் ம மக்களும் வந்து இந்த பைக்கை வாங்க இந்த பொருளாதாரம் ஏற்றுக்க இந்த சூழ்நிலையை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது அதனால் வந்து கடன் வாங்கியாவது வந் இந்த மாரி பைக் வாங்கறாங்க பொருளாதார சூழ்நிலை வந்து மேம்போக்காக உள்ளவங்க வந்து ஈஸியாக இந்த பைக் வாங்கிட்டு போய் வெயிட் பண்ணி இந்த இதை பைக்கை வந்து ரைடு பண்ணுறாங்க அதில் ஒரு சில பேர்க்குள்ளே கொஞ்சம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருது அவங்கள்ட்ட பணம் இருக்கு அவங்க வாங்குறாங்க நம்மள்கிட்ட பணம் இல்லை நம்ம வாங்க முடில இந்த இன்ப்ரெட்டி காம்ப்லெக்ஸ் வந்து வந்து அந்த ஒரு தோ ஒரு இது தோணுது இருந்தாலுமே வந்து அந்த பைக் ரைடர்ஸும் வந்து கெட்டவங்க கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க நல்லது பண்ணுறாங்க நல்ல இது பண்ணுறாங்க சில இன்ஃப்லுயன்ஸர் வந்து சில பழைசு வந்து விற்கிறாங்க அதுல வந்து பைக்கில வந்து இந்த மாரி க்ளுஸாக இருக்கதை மே பயன்படுத்தி பாருங்கள் பைக்கு சேஃப்டியாக ரைடு பண்ணுறத்துக்கான இதெல்லாம் இருக்கு ஹெல்மெட்லாம் இருக்கு இந்த ஹெல்மெட் இருக்கு கேமரா இருக்கு இதுல்லாம் இருக்கு சேஃப்டி திங்க்ஸ் இருக்கு போலீஸ் ஓ எல்லா போக பண்ணுறாங்க நல்லதாக தான் பண்ணுறாங்க